எனக்கு வந்து நான் சின்ன வயசில் விளையாடிருக்கிறேன் ஓடிப்புடிச்சு விளையாடுவோம் கண்ணாமூச்சி விளையாடுவோம் அதாவது குழந்தைங்க பார்க்கில் விள இப்போது வந்து நான் வந்து அவ்வளோ விளையாடுறது இல்லை சொல்லுவேன்னால் குழந்தைங்க பார்க்கில் விளையாடுறது கண்ணாமூச்சி விளையாடுறது இந்த குழந்தைங்க பாய்ஸெலாம் சின்ன குழந்தைங்களா வந்து பம்பரம் விடுறது அப்புறம் இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க புள் கோட்டி விளையாடுவாங்க அப்புறம் வந்து ஓடிப்புடிச்சு விளையாடுவாங்க இதெல்லாம் பார்த்து நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் ஐயோ இந்த டைமெலாம் நம்ம மிஸ் பண்ணுறோமேன்னு சொல்லி நாங்கள் அதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணி சந்தோஷப்படுவோம் நாங்கள் குழந்தைங்களாச்சும் விளையாடுறாங்களே அப்படின்ட்டு அப்புறோம் வந்துட்டு இந்த வெளியில் வெளியில் போகணும் போய் பார்க்கும்போது குழந்தைங்களா விளையாடுறத பார்த்தா ரொம்ப ஜாலியாக இருக்கும் நம்ம அந்த பழைய இதுக்கு போயிடுவோம் அந் நம்ம சின்ன வயது உள்ள காலத்துக்கு போயிடுவோம் நம்ம அந்த குழந்தைங்க விளையாடுறத பார்த்துட்டு